ஹலோ வணக்கம் சார் இ சேவை மையமா சார் சார் நான் எனக்கு பேங்க்கில அக்கௌன்ட் ஓப்பன் பண்ணணும் சார் அதுக்கு என்னன்னா சார் வேணும் சார் கேட்குதா சார்

ஹலோ சார் கேட்குதா கேட்குதா ஆ சார் சொல்லுங்கள் சார் சார் இ சேவை மையம் தானே சார் சார் எனக்கு ஒரு அர்ஜண்ட்டாக ஒரு அக்கௌன்ட்டு ஓப்பன் பண்ணணும் சார் ஓப்பன் பண்ணலாமா சார்

சார் பேங்கு அக்கௌன்ட்டு சார் சரி பாஸ்போ பாஸ்போர்ட் அக்கௌண்ட் இருக்கா

வெளிநாடில் ஆமாம் சார் நான் துபாயில இருக்கேன் சார் அதான் சார் இது முக்கியமாக அர்ஜண்ட்டாக தேவைப்படுது சார் அமௌன்ட் ஆமாம் சார் துபாய் தான் சார்

லாஸ்ட் வீக் சொல்லுங்கள் சார் கேட்குதா சார் நான் பாஸ்போட்டு அப்ளை பண்ணணும் சார் அதுக்கு என்னென்ன சார் முக்கியமாக தேவை வேறு என்னென்ன சார் வேற அவ்ளோ தானா சார் வேறு ஏதாவது வேணுமா சார் அதில் கொஞ்சம் ஆ சரி ஓகே சார் சார் எத்தனை நாளில் சார் ரெடி பண்ணித் தருவீங்க இருவத்தி சார் அதுக்குக் கூட கீழே கம்மியாக இருக்காதா சார் பத்து நாள் அந்த மேனிக்கு அஞ்சு நாள் தட்கலில் வாங்கலாமா சார் சார் எனக்கு அர்ஜன்ட்டு சார் அதான் சார் எ எனக்கு அர்ஜ்ஜன்ட்டு சார் இது சீக்கிரம் பண்ணித்தர்றீங்களா எப்படி சார் அமௌண்டு எவ்வளோ சார் அமௌண்டு வரும்

தௌசண்ட் ஓகே சார் எனக்கு தௌசண்டே ஃபோர் தௌசண்டே கொடுத்துருங்க சார் எனக்கு சீக்கிரம் அர்ஜ்ஜன்ட்டாக வேணும் சார் எனக்கு நேர்லயே வரவா சார் என்னக்கு சார் வர மண்டே வந்தரவா சார் சரி சரி சரி டயம் எத்தனை மணிக்கு சார் டயம் மார்னிங்காக சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் ம் ஓகே தேங்க் யூ சார்